ஹலோ ரெட் டேக்ஸிங்களா நான் புக் பண்ணியிருந்தேங்கண்ணா என்னோடய பேரு வந்து ராஜ் நான் வந்து புக் பண்ணியிருந்தேன் சென்னை டு கோயம்புத்தூருக்கு இன்னும் வண்டி வரல அதுதான் தெரிஞ்சிக்க என்னென்னு சரின்னு கூப்பிட்டேன் அப்படிங்களாண்ணா நான் வந்து முன்னாடியே சொல்லி இருந்தேங்களே நான் வந்து கொஞ்சம் நேரமாகவே கிளம்புறேன் எனக்கு வண்டி அர்ஜேன்ஸா வேணும் அப்படின்னு சொல்லி ஆமாங்கண்ணா அப்புறம் உங்கள் வண்டி வரலல அதனால தான் நான் கூப்பிட்டுருக்கேன் என்ன ஏது கேட்குறதுக்காக அண்ணா நான் முன்னாடியா சொல்லியிருந்தேங்க நீங்கள் இந்த மாதிரி வந்திட்டுருக்குது அப்படின் சொல்லிட்டு இருக்கீங்க உங்க ட்ரைவரு லேட் பண்ணால் வந்து அது உங்களோடய பிரச்சனைங்கண்ணா என்னோடய பிரச்சனை இல்லைங்க இல்லைண்ணா நான் எமெர்ஜென்சினு சொல்லி தான் சொல்லியிருந்தேன் நீங்கள் இந்தமாதிரி மறுபடியும் லேட் ஆகிடிச்சி லேட் ஆகிடிச்சி சொல்லிட்டே இருந்திங்கனால் அதுக்கு நான் என்ன சொல்லுறது நீங்களே சொல்லுங்கள் அது என்னென்னு எடுக்கிறது நான் இந்த மாதிரி நான் அட்வான்ஸும் பே பண்ணி இருந்தேன் உங்களுக்காக நீங்கள் வந்து குயிக்காக வந்துவிடுங்க நான் போகணும் அப்படின்னு என்னோடய சுச்சிவேஷன் சொல்லி தான் சொல்லியிருந்தேன் நீங்கள் மறுபடியும் ட்ராஃபிக்னால் லேட்டாகிடுச்சி அப்படின்னு சொல்லுறது எந்த விதத்தில் நியாங்கண்ணா நான் இருக்கட்டுங்கண்ணா இருந்தாலும் வந்து நீங்க இப்போ லேட்டாயிடிச்சிண்ணா அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்கண்ணா முன்னாடியே சொன்னனாங்க நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறங்கண்ணா நான் வேறு கேப் புக் பண்ணிக்கிறேன் நான் அதில் வழியா போய்க்கிறேண்ணா சரி ஓகே தேங்க்யூண்ணா